எங்கள் ஊர் பேர் பாசார்பாளையம் எங்கள் ஊருக்கு தேவையான எல்லா நீர்வளமும் எங்கே கிடைக்கிது எங்களுக்கு இங்கே இருக்கிற ஏரி அப்புறம் கிணறுலேந்து கிடைக்கிது எங்கள் ஊர் ஏரி பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்துட்டு வற்றாத ஃபுல் எனி டைம் அதில் வந்து நீர் இருந்துகிட்டேதான் இருக்கும் மழை காலங்கள்லலாம் பார்த்திங்கன்னா ஏரி வந்து மிகப்பெரிய ஏரி அது அந்த ஏரியில் வந்து ரொம்ப நிறைய தண்ணி இருக்கும் அந்த தண்ணி எல்லாம் வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எப்பயுமே எங்கள் கிராமத்தில் இங்கே கிடைக்கிற நீர் மூலியமாதான் நாங்கள் வந்து பயிர் செய்கிறோம் பல்வேறு வகையான பயிர் வகைகளை வந்து நாங்கள் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் நெல் கரும்பு அப்புறம் ம மல்லாட்டை பச்சைப்பயிறு அந்தம உளுந்து இந்தமாதிரி நிறைய வகை தானியங்கள்லாம் வந்து நாங்கள் உற்பத்தி பண்ணுறோம் இதுக்கு எல்லாமுமே மூலக்காரணமாக இருக்கிறது எப்படின்னா எங்கள் இந்த கிராமத்தில் இருக்கிற ஏரி குளங்கள்லேருந்து கிடைக்கிற நீர் மூலியமாதான் இந்த கிணறுன்னு பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் ஒரு ஏழு எட்டு கிணறு இருக்குது அப்புறம் நிறைய பம்ப் செட் இருக்குது அதுலேருந்து குடி தண்ணி எல்லாம் நாங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம் மழை நீரை சேமித்து வச்சுப்போம் அப்புறம் மழை காலங்களில்லாம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு நீர் ப நீர் க நீர் ப பற்றாக்குறையே வராது அப்புறம் நாங்கள் எங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய என்எல்சிலேருந்தும் எங்களுக்கு நிறைய தண்ணி வந்து கிடைக்கும் இதை வச்சுதான் நாங்கள் என்ன பண்ணுறோம் எங்கள் கிராமம் வந்து ரொம்ப பசுமையாக இருக்கும் எப்பயுமே வந்து வறண்ட பூமியாக இருக்காது வெயில் நாட்கள்லையும் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆறுகள் பக்கத்தில் வந்து ஆறும் ஓடுது அந்த ஆற்றிலயும் தண்ணி எப்பவும் வற்றாது மழை மழைகாலங்களில் நிறைய தண்ணி வரும் ஒரு பெரும்பாலும் வந்து மக்கள் வந்து அந்த ஆற்றில குளிக்கிறது துணி துவைக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க கோடை காலங்களில்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி சப்போஸ் மழை வந்து நிறைய தண்ணி வருது வரப்போ நிறைய குழந்தைகள் மக்கள் எல்லாம் போயிட்டு அதில்தான் குளிப்பாங்க துணி துவைப்பாங்க ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க அதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ப